ஆ வரேங்க நான் வந்து ப்ரியாவோட பேரெண்ட்டுங்க எப் க்ளாஸ்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா படிக்கிறாங்களா ஓகே ஓகேங்க ஓகே வீ வீட்டில ட்யூஷன் ஆ வீட்டிலையும் படிக்கிறாள் ட்யூஷன் போய்ட்டுதான் இருக்காள் கொஞ்சம் மேக்ஸ்ல தான் வீக்காக இருக்காள் அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிப்பார்த்துக்கோங்க ஆ ம் ம் ஓகே ஓகேங்க நான் பார்த்துக்குறேன்ங்க ஓகேங்க ஆமாங்க அது சொன்னாலும் அவங்க கேட்கமாட்டேங்குறா நான் ஸ்டடிஸ்ல மட்டும் தான் கான்சண்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காள் ஆமாங்க ஓகே ஓகேங்க நான் என்னென்னு பார்க்குறேங்க ட்யூஷனும் போய்ட்டு தான் இருக்காள் வந்தும் படிக்குறாள் நாங்களும் சொல்லித்தரோம் ம் ஓ ஓகேங்க ஓகே ஓகேங்க நான் பார்த்துக்குறேங்க மற்றபடி இந்த போட்டிகளுக்கெல்லாம் போகிறாங்களா ஸ்பீச்சு அந்த மாதிரி ஓகே ஓகேங்க ஓகேங்க நான் அதை தான் சொல்லிகிட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அக்ட்டிவிட்டிஸ்ல கான்சண்ட்ரேட் பண்ணு அப்படின்னு ஓகே ஓகேங்க அதை நான் சொல்கிறேங்க ஓகேங்க இந்த யூனிட் டெஸ்ட்க்கு அப்புறோம் எப்படி மார்க்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க ஓகேங்க ம் நான் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குறேங்க ஓகேங்க நான் கொஞ்சம் நான் ஏன் ஒர்க்கெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இவளை பார்த்துக்குறேங்க ஓகேங்க ஓகேங்க சரி நெக்ஸ்ட்ல டைம் நல்லா படிக்க வைக்கிறேங்க ஆ ஓகேங்க நான் கேர் பண்ணி பார்த்துக்குறேன் ட்யூஷன்லையும் மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேங்க ட்யூஷன்லையும் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் கொஞ்சம் கேர் பண்ணி மேக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் மட்டும் பார்த்துக்க சொல்லி சொல்கிறேன் ஓகேங்க நீங்களும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்பெஷல் க்ளாஸ்ஸெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களா ஓகேங்க ஓகே ஓகேங்க அதுதான் மேக்ஸ் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனாலையே அவள் படிக்கிறக்கு சிரமப்படுறா அது கொஞ்சம் பிடிச்சி படிச்சான்னால் நல்லா வரும் மார்க் ஸ்கோர் பண்ணுவாள் ஓகே ஓகே ஓகேங்க அதுக்கு வேணா நான் தனி க்ளாஸ் தான் அணுப்பணும் நான் வேணா பேசிப்பார்க்குறேங்க தனி க்ளாஸ் வேணா சண்டே சண்டே பக்கத்தில் இருக்குதுங்க ஓகே ஓகே ஓகேங்க ஆ ஓகே ஓகேங்க ரொம்ப தேங்ஸ் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க ம் நெக்ஸ்ட் டைம் வரும் போது நல்ல பொண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்களே ஓகேங்க சரிங்க வர்றேங்க மேடம் ம் ம் ம் தேங்ஸ்